கனகா இ சேவை மையங்களா நான் கூனூர்லருந்து கஸ்தூ கஸ்தூரி பேசுறேங்க மேம் என்னோடது ஆதார் கார்டு மிஸ் ஆயிடுச்சுங்க மேம் அதான் புதுசாக போட்டு தருவீங்களாந்தான் கால் பண்ணேன் ஆ வச்சுருக்குறேங்க மேம் அதை வச்சி சரிங்க மேம் ஓகேங்க மேம் நாளைக்கு எவ்வளோ நேரங்க மேம் இருக்கும் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம் காலையில் வரேங்க மேம் நேரில் வந்து பார்க்குறேங்க மேம் ஓ சரிங்க மேம் ஓகேங்க மேம் சரி ஓகேங்க மேம் நேரில் வரேங்க மேம்